தற்போது இந்தியாவில் டேபிள் டென்னிஸ் ஹாக்கி பேட்மிட்டன் பாக்ஸிங் போன்ற விளையாட்டுகள் தான் அதிக அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளது அதுவும் முக்கியம் தான் அதற்போக கால் பந்து கபடி கூடைப்பந்து போன்ற விளையாட்டுகளும் நம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் தான் அந்தமாதிரி விளையாட்டுகள் மக்களிடையே நல்ல நிலமைக்கு தள்ளி செல்ல வேண்டுமாம் கால் பந்து என்பது ஒரு மனிதனின் கா உடம்பை அனைத்து ஆற்றல்களும் செயல்படுத்தும் அவன் அது கண் காது கால் கைகள் மொத்தம் அனைத்து செயல்களையும் மேம்படுத்த கால் பந்து என்ற விளையாட்டை முக்கியத்துவமே காட்டுகிறது அதே போன்று தான் கபடியும் நினைவாற்றல் மற்ற எல்லா ஆற்றல்களையும் இருக்கிறது கபடி கால்பந்து விளையாட்டுகள் எல்லாம் தற்போது காலத்து மட்டும் இல்லாமல் முன்னூர் காலத்திலிருந்து வந்து விளையாடப்படுகின்ற விளையாட்டு அதுவும் ஆதலால் அதே போன்ற விளையாட்டுகளும் மக்களிடையே அங்கீகாரம் பெற்று இந்தியாவில் விளையாட்டுகள் ப அங்கீகாரம் பெற்ற விளையாட்டுப் பகுதிகளில் அவர்களும் பெயர் பெற வேண்டும் என்பது முக்கியத்துவமாக கணித்ததாக குறிக்கப்படுகிறது